விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியத் தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மண்பாண்டத்தொழில் ஜவுளித்தொழில் பீபிஓ கம்பெனி கரும்பாலை ஃபேக்ட்ரி பீர் ஃபேக்ட்ரி இதுபோல நிறைய இருக்குது அதில் விவசாயம் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து ஒவ்வொரு ஊர் மண்ணுக்குத் தகுந்தமாதிரி அவங்க பயிர் போட்டு அதை அறுவடை செய்வாங்க அதில் வந்து என்னென்ன செய்யுறாங்க போடுறாங்க பார்த்தீங்கன்னா கரும்பு எள்ளு மக்காச்சோளம் நெல் மரவள்ளிக் கிழங்கு வெண்டக்காய் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இது போலெலாம் போட்டுட்டுருக்காங்க அதுவும் அவங்க ஊர் மண்ணுக்குத் தகுந்தமாதிரி இதெல்லாம் செய்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தொழில் மண்பாண்ட ப தொழிலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ பானை செய்கிற தொ சட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாடி அப்புறம் சா பூஜைக்குத் தேவையான பொருள் அதுமாதிரி ஒரு அழகழகாக செய்வாங்க அந்த மண்பாண்டத் தொழிலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளித்தொழில் ஜவுளித்தொழில்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெஸ்தான் இதில் இது அதில் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையுமே த துணி விற்பாங்க அது அங்கே வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்தான் அங்கே அதிகமாக வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர் ஃபேக்ட்ரி பீர் ஃபேக்ட்ரி வ இதில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கழுவறதாக இருக்கட்டும் அடுத்தது வந்து இந்த லேபிள் ஒட்டுகிறது அந்த கார்க் அதில் மூடுறது இந்த மாதிரி சில வேலையெலாம் அங்கே செய்வாங்க அடுத்தது கரும்பாலை ஃபேக்ட்ரி கரும்பாலை ஃபேக்ட்ரியில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துல விளஞ்ச கரும்பை எடுத்துகிட்டுப் போயிட்டு அதில் சர்க்கரை இது பண்ணுவாங்க சர்க்கரை உற்பத்திப் பண்ணுவாங்க அதுதான் அதோடய இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பீபிஓ கம்பெனி பீபிஓ கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் அவங்க என்ன அந்தமாதிரி செய்ய முடியுமோ அதை செய்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேயே இந்த கோழி ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கறதுக்கு வரும் அதுக்குன்னு கோழிப் பண்ணை வச்சு வ பிராய்லர் கோழி மாதிரி எடுத்துட்டு வந்து ஒரு நாற்பது நாள் வச்சு வளர்ப்பாங்க பிராய்லர் கோழி அது வந்து செஞ்சு சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதுலேயே சேவல் இருக்குது சேவல் அப்புறம் நாட்டுக்கோழியெலாம் இருக்குது நாட்டுக்கோழி சேவலை வச்சு அந்த அதையும் செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை வைக்கும் அதை நம்ப யூஸ் பண்ணிப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடு மாடில் வந்து பால் கிடைக்கும் அந்த பாலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நெய் செய்யறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இந்தமாதிரிலாம் அந்த பாலிலேருந்து நமக்கு கிடைக்கும் இந்தமாதிரிதான் தொழில் செய்து நம்ப மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க